ஹலோ ஐயா ஆமாம்ங்க ஐயா ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆ சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் ஓ சரிங்க கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் சரிங்க சரிங்க ஓ புது வீடுங்களா சைட்டு புது சைட்டுங்களா காலி இடங்ளா ஆ சரிங்க ஓகே ஓகே ஓகே பண்ணிக்கலா பண்ணிக்கலா ஐயா ஐயா ஒரு ப பெட்ரூம் ஒன்று கொடுக்குலாங்க பதினாறுக்கு பத்து ஒரு பெட்ரூம் ஒன்று போடுலாங்க ஐயா சமையல்கட்டு ஒன்று போடுலாங்க ஒரு டைனிங் ஹால் ஒன்று ஒரு இன்னும் ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூம் ஒன்று போடுலாங்க ஐயா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் போடுலாங்க ஐயா போதுமல்லங்க ஐயா எப்படி போட்டாலும் ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே வந்துருங்க ஐயா ஒரு பத்து பதினோரு சதுரம் வந்துருங்க ஒரு பதினோ சதுரத்துக்கு இன்னிக்கு செய்யிறங்க ஐயா நல்ல ஆளாக நல்ல மெட்டீரியல்லாம் போட்டு யாரும் இல்லைங்க கூலி ஆ சரி சார் சரி சார் சரிங்க ஐயா சரிங்க ஐயா ஓகேங்க ஐயா ஓகேங்க சார் சார் நம்ம குடி இருக்கிற வீடுங்களா ஐயா ஓ நம்ம குடி இருக்கிற வீடுங்களா சரிங்க சரிங்க சரிங்க ஐயா நம்ம இது இப்போ பழைய வீடுங்கிறது இப்போ எப்படி ம ஒட்டு வீடு வீடுங்களா மண்ணு செவரா செங்கல் செவறுதாங்க ஐயா ஒட்டு வீடு செவரு மண்ணு செவருங்களா ஐயா கல்லு செவருங்களா ஐயா ஓ கருகல் செவரு ஓகேங்க ஐயா ஓகேங்க பண்ணிக்கலாங்க ஐயா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மேல் கு மேல் கூரையை எடுத்துட்டுங்க ஐயா தார் சீட் மாதிரி போட்டுக்கலாங்ளா இன்னிக்கு அதாங்க ஐயா பெட்ருங்க ஆ போட்டிங்க உங்களு உங்களுக்கு வந்து வயசான காலத்தில் போகிற மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சு தரேங்க ஐயா பா ரி உங்களுக்கு ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று கொடுத்துர்ரங்க ஐயா சுற்றி தான் முன்னால் போர்ட்டிகோவில எதுவும் வண்டி வசதி ஏற்றுற மாதிரி போட்டுங்க சுற்றி காம்பௌண்ட் மாதிரி பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் பண்ணிக்கலாங்க ஓ டிசைன் டிசைன் பண்ணிக்கலாங்க ஐயா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இன்னிக்கு பண்ணிக்கலாங்க ஐயா பண்ணிக்கலாம் இங்கே புது வீட்டை முடிச்சிட்டுங்க பழைய வீட்டை ஆரமிச்சிக்கிலாங்களா அதுலாம் ஜம்முன்னு மரம் நல்ல மரங்க ஐயா தேக்கு பர்மா தேக்கில் போட்டுங்க பர்மா தேக்கில் போட்டு நீட்டாக பண்ணித்தரங்க யார் செஞ்சாங்க செஞ்சாங்க மேஸ்திரி அங்கேயே நம்மாளுங்க இதை பார்த்து நம்மளுக்கும் இன்னும் நாலு வேலை வரணும் ஐயா அந்த அளவுக்கு நம்ம வீட்ட நீட்டாக பண்ணித்தரன் ஓகேங்களா ஓக் ஜம்முன்னு ஓடுங்க ஜம்முன்னு போட்டு தரங்க ஐயா இதை வந்து பார்த்தா யார் கட்னாங்க மேஸ்திரி இன்னொரு வீடு எனக்கு கட்டித்தரணுன்னு சொல்கிற அளவுக்கு நீட்டாக பண்ணித்தரன் ஓகேங்களா ஓகேங்க வரங்க வரங்க வரங்க வரங்க ஐயா வீடு எங்கேங்க ஐயா நம்ளுது ஓகேங்க ஓகேங்க ஓகே ஓகே ஓகே ஓகே